ஹலோ ஆ வணக்கம் மேடம் உங்கள் புக் ஷாப்பில் என்னென்ன புக்கு இருக்கு சொல்லுங்கள்

ஆ ஓகேங்க அப்புறம் எங்கன எனக்கு வந்து ஒரு ஃபோர் நோட்டில் ஒரு பத்து கால் நோட்டில் ஒரு பத்து வேணுங்க

எவ்வளோ ரேட்டுங்க ஏங்க நாங்கள் இருபது புக்கு வாங்குறோன்றங்க நீங்கள் ஏங்க இவ்வளோ ரேட் சொல்லுறீங்க ஆ கொஞ்சம் குறச்சிக் கொடுங்களேன் நாங்க தான் அதிகமாக வாங்குறோம்ல நேரில் வர முடியாமதாங்க கொரியரில் அனுப்பிவிட சொல்லிதாங்க அதனால தான் பேசணுன்னு இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இன்னும் நிறையா வாங்கறது இருக்குது நாங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதானே நாங்கள் பக்த்து வீட்ல எல்லாம் சொல்லி பரவாயில்ல இந்த புக் ஷாப்பில் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டு பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கேட்கலங்க இப்போ எங் எங்கள் எங்கள் வீட்டாண்ட ஒரு பத்து வீடு இருக்குதுங்கன்னா நாங்கள் வந்து இது பரவால்ல இந்த புக் ஷாப்பில் கம்மியாக கொடுக்குறாங்க வாங்க போகலாம் வாங்கிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் நீங்கள் இவ்வளோ ரேட்டு பேசுனீங்கன்னா அப்போ நான் வந்து அந்த புக் ஷாப் சரியில்லை நீங்கள் வாங்க வேறு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டுன்னு போவேன் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நோட் தொண்ணூறுவான்னு சொல்லுறீங்க நீங்கள் எப்படி ஆயிரத்து தொள்ளாயிருவான்னு சொல்லுறீங்க அப்போ வந்து அதிகதானே ஆகுது அப்போ வந்து கொஞ்சம் குறச்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு எழுவதுருவான்றமாரி கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்லை நேர்ல எல்லாம் வர முடியாததுனாலதான மேடம் நாங்கள் சொல்லுறேங்க கொரியரில் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அத தான நாங்கள் சொல்லோங்க இப்போ வந்து ஒரு எழுவதுருவான்றமாரி பார்த்து கொடுங்க சரிங்க உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு எண்பதுருவா போட்டுன்னு தாங்க ஆ சரி ஓகேங்க தேங்க் கியூங்க